இப்போ கால்நடை வளர்ப்புகள் பார்க்கும்போது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இது மூணு தான் இப்போ கோழி வளர்த்தோம் அப்படின்னா ஆட் நாட்டுக்கோழி கருங்கோழி எல்லாம் இருக்குது சண்டைக்கோழி இதெல்லாம் இருக்குது சண்டைக்கோழி இன்னிக்கு ஒரு கோழியோடய ரேட் பார்த்திங்னா குறஞ்சது ரெண்டாயிரூவா மூவாயிரூவா போகுது நல்ல ப்ரீடாக இருந்துச்சுனா அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியோடய முட்டை ஒரு முட்டை இன்றைக்கி எட்ரூவா பத்துருவா வரைக்கும் போயிட்டிருக்கு நாட்டுக்கோழியோடய முட்டை நாட்டுக்கோழி கிலோ ஒரு கறி பார்த்தீங்கன்னா குறஞ்சது இரநூத்தம்பதுருவா ஸோ அப்போ கோழி வந்து எதுலையுமே எப்பையுமே வேஸ்ட் ஆகாது கோழி முட்டையாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது வேஸ்டேஜே கிடையாது என்ன ஒன்று கோழி வந் பத்திரமா பார்த்துக்கணும் அதாவது கோழி கோழிக்கு வந்து நோய் வந்துச்சு சீக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே உடனே டாக்டரை கூப்பிட்டு ப்ராப்பராக அதை கண்சல் பண்ணி அதை உடம்ப சரி பண்ணணும் அடுத்து இது வந்து கோ கோழிக்கு இதே வந்து ஆடாக இருந்துச்சுனா ஆட்டோடய தோல் ஆட்டோடய ஒவ்வொன்றும் ரேட்டு தான் இன்னிக்கு ஒரே ஒரு மட்டன் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு மட்டனுக்கு ஒரு கிலோ ஆயரூவா ஒரு கோழி வந்து ஒரு மா ஒரு ஆடு வந்து பத்து கிலோ இருக்குது அப்படின்னா பத்தாயிரூவா கறி மட்டும் பத்தாயிரூவா எலும்பு கறி தனி தண்ணி கறி தனி அப்புறமேட்டு வந்தம்னால் ஆட்டோடய ரத்தம் ருஸ்ஸு ரேட்டு ஆட்டோடய தோல் ரேட்டு ஆட்டோடய கால் ரேட்டு எல்லாமே தனி தனி ரேட்டாக இப்போ வந்து பிசினஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதுவும் நல்ல ஒரு வருமானம் நம்பளுக்கு வர கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்னா மாடு மாட்டோடய தோல் மாட்டோடய மாட்டுக்கறி தனி ரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு என்றைக்குமே வந்து சேல் ஆகிக்கிட்டே தான் இருக்குமா பால் பால் வந்து இன்னிக்கு ஒரு லிட்டரு பால் வந்து இன்னிக்கு அம்பதுரூவா இன்னிக்கு மார்கெட்டில் பசும் பால் சுத்தமான பசும் பால் வந்து இன்னிக்கு ரேட்டு அம்பதுரூவா நல்ல மாடு நல்ல தீவனத்தோடு இருந்துச்சினா ஒரு நாளைக்கு காலையில் அஞ்சு லிட்ரு சாய்ந்திரம் அஞ்சு லிட்ரு கறந்தால் கூட ஒரு நாளைக்கி பத்து லிட்ரு ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா ஒரு மாடு சம்பாதிக்கிது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாடு நாட்டு மாடு ஜெஸ்ஸி மாடு அதிகமாக பால் தரக்கூடிய மாடு எதும் வாங்க ஒரு அஞ்சு மாடு வாங்கினோம்னாலே போதும் நம்பளுடைய நல்ல ஒரு சம்பளம் நல்ல ஒரு மந்த்லி ஏர்னிங் மினிமம் ஒரு ஒன் லேக் ஒரு நாலு பசு மாடு நாலு ஆ ஒரு பத்து ஆடு ஒரு பத்து கோழி நாட்டுக்கோழி வெச்சுருந்தோம் அப்டேயே ஒரே ஒரு ஏக்கர் இல்லை இவ்ளோத்தையும் நம்ம அழகாக வா அதுக்கு அந்த ஒரு ஏக்கரில் இதுக்கு இது இதுங்களுக்கு தேவையான தீவனத்தை நம்ம வளக்கலாம் தாராளமா நா வெளில போய் எங்கேயோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை சொந்த இடமா இருந்துச்சுனா அதுக்கு தனியாக ஷெட்டு போட்டு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்பளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க கூடியது இது எல்லாமே பண்ணலாம்